நான் வந்து ஒன்றாவுதுலேருந்து ரெண்டாவது வரைக்கும் எங்கள் ஊரிலிருக்க ஸ்கூலு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் படித்தேன் ஆறாவதுலேர்ந்து லவல்த்து வரையும் வந்து நான் வந்து எம் சிட்டி ஹையர் செகண்டேரி ஸ்கூல்ன்னு ஒரு பப்ளிக் ஸ்கூலில் சேர்ந்தேன் அந்த ஸ்கூலில் வந்து நான் படித்தது வந்து மறக்கவே முடியாத ஒரு நினைவுகளாகருந்துச்சு அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃபஸ்ட்டு லவ் எல்லாமே அங்கேதான் ஸ்டார்ட் ஆச்சு அங்கே வந்து என்னோடய க்ரஷ்ஷு நான் வந்து கேங் ஃபயிட்டு எல்லாமே அங்கேதான் ஸ்டாட் ஆச்சு நான் வந்து சிக்ஸ்த்துலருந்து எயித்து வரையும் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்துட்டிருந்தேன் அதுக்கப்புறோம் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட கூட்டாகி அப்டேயே ஊர் சுற்றுறது பசங்களோடு அங்கே வெளியே போகிறது அப்படின்னு நிறையா இடத்துக்கு போய் சார்ட்டெலாம் மாட்டி பேரன்ட்சுலான் வர சொல்லி அதெலாம் எனக்கு ரொம்ப இதுவாச்சு அதேமாரி நான் ஃபஸ்ட்டு பேசினது பழகினது எல்லாமே அங்கேதான் பசங்களோடு அவ்வளோ சந்தோஷமாகருந்தேன் அதேமாதிரிதான் என்னோடய காலேஜ் லைஃபும் காலேஜ் லைஃப்லாம் மறக்கவே முடியாது எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ இதுவாகருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாருந்தேன் ரொம்ப ஹேப்பியாகருந்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டியரில் வந்து யார்கிட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டேன் ஃபஸ்ட்டியர் எண்டிலிருந்து எனக்கு வந்து குளோஸ் ஃப்ரெண்ட்ஸாயிட்டாங்க எங்கள் காலேஜே வந்து என்னை போய் எங்கள் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி என்னை போய் கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க டீச்சருக்குலாம் அவ்வளோ ஃபேவ்ரெட்டான பர்சனாருப்பேன் ரொம்ப சுட்டி பிடிச்ச பையன் ஸ்போட்ஸுல் வந்து எனக்கு நல்லா வந்து ஆர்வருக்கறனால என்னை வந்து பீடி சார்க்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறையா ஸ்போட்ஸ் அட்டன்ட் பண்ணியிருக்கேன் நிறையா விளையாட்டுக்காக வெளியூர் வெளிநாடெலாம் போயிருக்கேன் வெளிமாநிலங்களெலாம் போய் விளான்ட்டு வந்திருக்கேன் அதேமாதிரி நான் வந்து எல்லோருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாயிருப்பேன் ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் பசங்களோடு நல்லா யாராச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிகிட்டு வந்தால்கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அதேமாதிரி பசங்கள் பொண்ணுங்க எல்லோருமே வந்து ரொம்ப குளோசாதானிருப்போம் எல்லா ஃப்ரெண்ட்ஸாயிருப்போம் நாங்கள் இப்போ வரையும் நான் வந்து அவங்க எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் காலேஜ் லைஃப்லையும் அதேமாதிரிதான் காலேஜ் லைஃப் போயிட்டு வந்ததெலாம் மறக்கவே முடியாது காலேஜ் லைஃபிலெலாம் கட்டடிக்கிறது பசங்களோடு சுத்துவது கேங் ஃபயிட்டு காலேஜ் ஃபயிட்டு வெளியில் வந்தோம்னால் அங்கே வெளி ஃபயிட்டு பஸ் ஸ்டாண்டு ஃபயிட்டு லவ்வு லவ் ஃபெயிலியர் ஃப்ரெண்ஷிப்பு பிரேக்கப்பு எல்லாமே அங்கேதான் நடந்துச்சு அதேமாதிரி பசங்களோடு சுத்துறதுலாம் நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் எங்கள் பசங்கமாதிரிலான் முடியாது எங்கள் பசங்கள் வந்து அவ்வளோ காமெடி பண்ணுவாங்க நான் வந்து வீட்லருக்கறதோடு காலேஜ் ஸ்கூல்லிருந்ததுதான் அதிகம் அதிகமாக லீவே போட மாட்டேன் இந்தமாதிரி என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிடுவேன் அவங்கள நான் வந்து நம்ம ஜாலியாகருந்தேன் வீட்டிலருக்கறதோட நான் காலேஜில் போய் இருந்தது தான் அதிகம் எனக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களோடு இருக்கும்போது நான் வந்து எல்லாத்தையுமே மறந்துடுவேன் நான் வந்து வீடு வாசல் எல்லாத்தையுமே மறந்து ரொம்ப இது பண்ணிட்டிருப்பேன் அங்கே அதனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டிருக்காங்க காலேஜ் பசங்கள் ஸ்கூல் பசங்களும் சரி அந்தமாதிரி ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அவங்கள என்னால் மறக்கமுடியல என்னாலையும் அவங்களை மறக்கமுடியல அங்கே வந்து ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம்